நாங்கள்லாம் துணியை தூக்கி ஃபஸ்ட்டு வந்து தொட்டிக்கு எடுத்துட்டு போயிடுவோம் நாங்கள்லாம் வாஷிங் மிஷின்லாம் பயன்படுத்துறதுல்லை ஸோ நாங்கள் தொட்டிக்கு இல்லை கிணத்துக்கு அந்த மாதிரி துணிங்களை எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே துவைச்சி அங்கேயே காய போட்டுருவோம் சப்போஸ் ஒருவேளை மழை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே கயிறு கட்டி நாங்கள் போட்டுருவோம் அப்படி இல்லை மழை வரல இல்லை காற்றுக்கே ஆறட்டும் அப்படின்னா நாங்கள் வெளியே வந்து அதை காய போட்டுருவோம் அது வந்து எங்களுக்கு பெருசாக அவ்வளோ வந்து ஒரு துர்நாற்றலாம் வராது நம்ம காற்றில் ஆறினாலே அது வந்து நல்ல ஆறிடும் வெயில்தான் வரணும் அப்படின்லான் இல்லை இதுவே வெயிலில் காய போட்டால் அதில் இருக்கிற நச்சு கூட அந்த வெயில் விட்டமின் பட்டு சி பட்டு போயிடும் வெயிலுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஸோ அந்த மாதிரிதான் நாங்கள் துணிங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டுருப்போம் தண்ணியை வந்து நாங்கள் அதிகமாகலாம் வீணாக்க மாட்டோம் தேவையான அளவுக்கு எடுத்து அதில்தான் நாங்கள் துணி துவைச்சி அதில்தான் காயப் போடுவோம் ஸோ எந்த ஒரு தண்ணீரும் நாங்கள் வேஸ்ட் பண்றது கிடையாது அது வந்து இப்போ துவைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மரத்துக்கோ செடிக்கோ அப்படியே வந்து கிணத்துலேருந்து பாசி விட்ருவோம் அதனால் வந்து நாங்கள் தண்ணியும் அவ்வளோ வீணாக்குறது கிடையாது அதே மாதிரிதான் துணி காய போடறதும் அப்படி காயப் போட்ட உடனே நமக்கு ஒருவேளை மழை வந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வீட்டில் எடுத்துட்டு வந்து உள்ளேயே கயிறு கட்டி உள்ளே போடலாம் அப்படி இல்லைன்னா சேர் மேலே பெஞ்ச் மேலே அப்படி போடலாம் இல்லை ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு அப்படி கூட காற்றுக்கு ஆற வைக்கலாம்மா அப்படி நம்ம துவைக்கறப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்லம் இருந்துச்சுன்னா நாம வந்து கல் மேலேதாம்மா துவைப்போம் கீழேலாம் துவைக்கறது கிடையாது கல் மேலே துவைச்சோன்னா நல்லா கிளீனாக போயிடும் ப்ரஷ்சு கை கல்லுல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சோன்னால் அதில் வந்து எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் துணி வந்து லாங்க் லாஸ்ட்டிங்காக அண்ட் லாங்க் லைஃபாக நல்லாயிருக்கும் ஸோ நாங்கள் வந்து துணி எல்லாம் இப்படிதான் மெயின்டென் பண்றோம் எங்கள் துணி வந்து நல்லாவே இருக்குது ஸோ இந்த வாஷிங் மிஷினெலாம் யூஸ் பண்ணி துவைக்கறத விட இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் வந்து நார்மலாக அந்த காலத்திலலாம் எப்படி துணி துவைச்சாங்களோ அப்படிதான் துவைக்கிறோம் தேங்க்யூ